வந்து ஒரு நாலாவது ஐந்தாவது படிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க அதாவது வந்து கஷ்டம்னா என்ன எதுவுமே தெரியாது அம்மா சோறு போடுவாங்க குளிச்சுட்டு பேக்கை எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போவோம் ஸ்கூலு முடிஞ்சால் பிள்ளைங்களோடய விளையாடுவோம் ஜாலியாக இருந்துச்சுங்க அதாவது எப்போது வாத்தியாரு பெல் அடிப்பாரு பெல் அடித்த உடனே போய் இது கபடி விளையாடலாமா நொண்டி விளையாடலாமா ஸிப்பிங் விளையாடலாமா அப்படின்னு வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சுங்க இப்போ நினச்சி பார்க்கறதுக்கூட இல்லைங்க இந்த ஸிப்பிங்கெல்லாம் இப்போ இருக்குதா அந்த நொண்டி விளையாடுறது இந்த ஒளிஞ்சு ஓடி விளையாடுறது அதெல்லாம் இருக்குதான்னு கூட தெரியலைங்க அந்த குழந்த பருவத்தை இப்போ நினச்சி பார்த்தாக்கூட நான் அஞ்சாம் வகுப்பில் உட்காந்து இப்போ படிக்கின்ற மாதிரி ஒரு சந்தோசமாக இருக்குதுங்க நான் பணம் சேர்க்கணும் காசு சேர்த்தணும் அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எந்த நினைவுகளும் இல்லாமல் இவங்க கெட்டவங்க அவங்க நல்லவங்க அதெல்லாம் தெரியாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த தருணத்தை மறுபடியும் ஒரு முறை நினச்சி பார்க்குறேங்க நான்